டைம் கிடைக்கும் போதெல்லாம் டிவி பார்ப்பேன் அப்புறம் புக்ஸ் படிப்பேன் மொபைல் வந்து ரொம்ப பார்க்க மாட்டேன் அப்புறம் எப்போயாது தேவைப்படும் போது தான் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணமாட்டேன் அப்புறம் தேட்டருக்கு போகிறது டான்ஸ் ஆடுகிறது பாட்டு பாடுகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்